தர்மபுரி மாவட்டத்தில் வந்து களி கூழ் கம்மங்கூழ் பிரியாணி நல்லா இருக்கும்ங்க ரெஸ்ட்டாண்ட் பிரியாணி அது விட்டம்னா சாப்பாடு வந்து அதியமான் பேலஸ் ராம் விலாஸ் ஹோட்டல் ரத்னா ஹோட்டல் காவி ஹோட்டல் இதில் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் புரோட்டா நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் தர்மபுரியில் வந்து புரோட்டா பெரிய பெரிய புரோட்டா ஒரு புரோட்டாவை சாப்பிட்டம்னா வயிறு ரொம்பிவிடும் மற்ற ஊரில் வந்து சின்ன புரோட்டா தான் அது வந்து இருபது ரூபாய் இது பெரிய புரோட்டா இது வந்து பதினஞ்சு ரூபாய் தான் தர்மபுரி மாவட்டத்தில் வந்து சாப்பாடு மலிவான வெலை அதிகம் வெலை கிடையாது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சாம்பார் நல்லா இருக்கும் கறிக்குழம்பு நல்லா இருக்கும் மட்டன் குழம்பு நல்லா இருக்கும் சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும் போட்டி வறுவல் ஈரல் வறுவல் இதெல்லாமே நல்லா இருக்கும் வெலை கம்மி ஆட்டுக்கறி வெலை கம்மி மாட்டுக்கறியும் வெலை கம்மி தான் இது எல்லா கறியத்தோட பன்னிக்கறியும் விற்கிறாங்க அதுவும் இரநூறுபா தான் பிளேட் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் நல்லாதான் இருக்குதுங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் தர்மபுரி மாவட்டத்தில் இதலாம் சலுகை அதை விட்டம்னா சில்லி சிக்கன் அது வந்து நூறு கிராம் இருபது ரூபாய் தான் இங்கே மற்ற ஊரில் நாற்பது ரூபா அதுவும் வறுத்தும் கொடுக்குறாங்க அந்த இருபது ரூபாய்க்கு முட்டைப் போட்டும் வறுத்து கொடுக்குறாங்க சில்லி சிக்கன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுக்குறாங்க கவாப்பு கொடுக்குறாங்க அதுவும் விட்டாக்க சிக்கன் ரைஸ் தராங்க அதுவும் ஐம்பது ரூபாய்தான் நூறு கிராம் சிக்கன் போட்டு ரைஸ் வறுத்து தராங்க இதெல்லாம் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் வெலை கம்மி மற்ற ஊர்லயெல்லாம் நூறு ரூபாய்க்காக இந்த சிக்கன் ரைஸ் இங்கே வந்து ஐம்பது ரூபாய்தான் ஃபிரைட் ரைஸ் வந்து நாற்பது ரூபாய்தான் இந்தமாதிரியான மலிவான வெலை தர்மபுரி மாவட்டத்தில் இன்னும் எவ்வளவோ இருக்குது தர்மபுரி மாவட்டத்தில் சாப்பிடக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது ஆனால் தேடிப்பிடிச்சி சாப்பிட்ணும் எல்லாம் நல்லா தான் இருக்கும் தர்மபுரி மாவட்டத்தில் சாப்பாடு நல்லா இருக்கும் இதுதான் என் வேண்டுகோள்